மாநிலத்தில் கலாச்சாரத்தை வந்து உருவாக்கியவருனா ஆன் முத்துராமலிங்க தேவர் இவர் வந்து ஆன்மீகவாதியாகவும் இருந்திருக்காரு இது இது பாகுபாட்டை ஜாதி பாகுபாடு வந்து பார்க்காம எல்லாத்திகிட்டையும் சகஜமாகவும் வந்து பழகுவார் அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டுக்காக பெரும் படையே வந்து திரட்டின பெருமையும் இவருக்கு இருக்குது இவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்ஸோட தலைமையில் வந்து இவர் இருந்திருக்காரு